பன்னண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழு இருவத்திரெண்டு பன்னண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு